இப்போ சுற்றுலாத்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங் எங்கள் ஊர் சைடு வந்து நாங்கள் ஹோம் ஸ்டேல்லாம் அந்தளவுக்கு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் நான் போன ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸில் வந்து ஹோம் ஸ்டே பார்த்தேன் இப்போ நாங்கள் ஒரு ஹோம் ஸ்டேயில் இருந்தோம் இன்னொருத்தவங்க வந்து இன்னோரு ஹோம் ஸ்டேயில் அதாவது கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் நியர்பையில் இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போது அங்கே வந்து நாங்கள் இருந்தது வந்து ஃபேமிலியோடு இருந்தோம் பக்கத்தில் இருந்தவங்க வந்து ஒரு பேச்சுலராக இருந்தாங்க அவங்க ஹோம் ஸ்டேயில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஊட்டிங்கறதுனால் ட்ரிங்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சினைகள்லாம் பண்ண ஆரம்மிச்சிட்டாங்க ஸோ அங்கே இருந்தவங்களால சமாளிக்கவே முடியலை ஏன்னால் ஓவர் ட்ரிங் ஆயிடுச்சி அப்படிங்கும்போது சமாளிக்க முடியாதனால் ஹோம் ஸ்டேயில் வந்து அந்தளவுக்கு அவங்க வருமானத்துக்காக விட்டால் கூட அந்தளவுக்கு சேஃப்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இதே வந்து ஒரு லேடீஸாக இருக்காங்க அவங்க ஹோம் ஸ்டே விடுறாங்க அப்படினா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடும் ஏன்னால் ட்ரிங்ஸ் சாப்பிட்டவுங்கள வந்து நம்ம எதுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது அது அவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஜென்ட்ஸ்னால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ லேடீஸ்லாம் இருந்தாங்கன்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் நாம் மாட்டிக்கக்கூடாது அது மாதிரி நிறையா சவால்கள்லாம் அவங்க சந்திக்கிறாங்க அப்பறம் பார்த்தீங்கன்னா வேணும்னே வம்பளக்கிற மாதிரி வந்துட்டு ஹோம் ஸ்டே வந்து ஃபுட் நல்லால்ல அது நல்லாயில்ல இது நல்லாயில்ல அப்படின் சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளமும் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஹோம் ஸ்டேயில் பண்ணுறாங்க அதனால் ஹோம் ஸ்டேங்கிறது வந்து நம்ம வீட்டிலேயே விடக்கூடாது பட் ஆனால் தனியாக ஒரு இப்போ அபார்ட்மெண்ட் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது வச்சு அவங்க விடலாம் ஆனால் ஹோம் ஸ்டேங்கிறது வந்து அப்படி நம்ம விடக்கூடாது